ஹலோ சார் எங்கள் பையனுக்கு ஒரு நாள் லீவு வேணும் ஒரே நாள் லீவு கொடுத்திங்கனா போதும் ஓ பையங்க முருகன் முருகன் ம் பன்னெண்டாவது படிக்கிறான் சயின்ஸு குரூப்பு ம் ம் இங்கே ஒரு விசேஷத்துக்கு காது குத்த போகணும் காது குத்துறத்துக்காக அந்த ஒரு நாள் லீவு கொடுத்திங்கனா போதும் அப்புறம் வந்து அவன் வருவான் ஆ திங் நா திங்கெழம திங்கெழம வரலான்னு ஆ இல்லை ஒரே ஒரே ஒரு நாள் கொடுத்தா போதும் வேறே ஒன்றும் இல்லைங்க அது எப்படியாவது ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை ஒரே நாள் லீவு கொடுத்துட்டா போதுங்க நாங்கள் அப்புறம் வந்துடுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆமாம் முக்கியமானதுதாங்க காது குத்துறத்துக்குங்க இல்லைன்னா பரவாயில்லங்க நான் அப்பா பேசுகிறேன்